பண்டிகைனாவே பொங்கல் கிறிஸ்மஸ் தீபாவளி ரம்ஜான் இப்போ வந்து நிறைய பண்டிகைகள் இருக்குது ஆனால் வந்து பொங்கல் பண்டிகையில வந்து ஜல்லிக்கட்டுனா ரொம்ப ஃபேமஸானது அந்த விளையாட்டு வந்து அவ்வளோ பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஜ ஜல்லிக்கட்டும் விளையாடுவாங்க அடுத்து கபடி கபடியும் அப்படிதான் ஒரு பாரம்பரிய விளையாட்டு தான் அதில் வந்து எப்படி சொன்னா எங்கள் ஊர் பொங்கல் டைம்ல கபடி விளையாடுவாங்க கபடி விளாயாண்டு ப்ரைஸ்லாம் வாங்குகிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அதில் அவ்வளோ அவ்வளோ பெரிய கப்புலாம் வாங்குவாங்க ரம்ஜான் ரம்ஜான் அப்போ எல்லாம் பிரியாணி செய்வாங்க பிரியாணி செஞ்சு கொண்டாடுவாங்க நிறைய பேர்